நடனப் போட்டியில் பங்கெடுத்துருக்கேன் ஒரு மாநில அளவில் ஒரு போட்டி நடந்துச்சுங்க அதில் நான் பங்கெடுத்திருக்கேன் அதில் நாங்க ஜெயிச்சுருக்கோம் அதில் வந்து நல்லாயிருக்குங்க இப்போ நடனப் போட்டினால் வந்து பயமாக தான் இருக்கும் ப ஆனால் வந்து அதை வந்து நம்ப நம்ப அது பா பண்ணுற வரைக்கும் தான் பயமாக இருக்கும் பண்ணக்கப்புறம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நிறைய வந்து கைதட்டல்கள் கிடைக்கும் நம்மளுக்கு நிறையா பாராட்டுகள் கிடைக்கும் அதெல்லாம் கேட்கும் போது நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளோட சந்தோஷத்துக்கு தாங்க ஆடணும் நம்ம வந்து அதில் ஒரு அனுபவம் இருக்குது பாருங்க அதெல்லாம் வேறு லெவல் அனுபவம்ங்க அதெல்லாம் வந்து சொல்லிக்கவே முடியாது அதுமாரி ஒரு அனுபவம் இருக்கும் நல்லா ஆடலாம் நல்லா வந்து மூஞ்சியில் நிறையா முக பாவனைகள் நம்ப தரலாம் அதில் நம்ம வந்த நம்பளோடய ஆட் ஆடலில் வந்து நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட் படுவாங்க நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க நிறைய பேர் வந்து அதில் வந்து இதாகி நானும் ஆடுவேங்க இந்த மாதிரி நானும் ஆடுவேன் அப்படின்னு வருவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி எழும்புவாங்கங்க நல்லாயிருக்கும் அதை மாதிரி நம்ம ஆடல் பாடல் எல்லாத்திலையும் நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நல்லாயிருக்கும் நான் நாங்கள் நான் நிறைய போ போட்டியில் பங்கெடுத்திருக்கோம் இப்போ கூட நான் வந்து பங்கெடுக்கப்போகிறோம் அது வந்து குழுவாக பங்கெடுப்போம் தனியாக பங்கெடுப்போம் ரெண்டு பேர் சேர்ந்து பங்கெடுப்போம் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் பங்கெடுத்தோம்னால் அதில் வி ஜெயிச்சோன்னால் அடுத்த ஒரு ல் சுற்று இருக்குது அந்த சுற்றுலையும் ஜெயிச்சோன்னால் நாங்கள் ஜெயிச்சுருவோங்க ந நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ப நிறைய இதை வந்து நம்ப அனுபவப்படணும் அது பட்டால்தான் நம்பளுக்கு வந்து அது நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காதான்னு தெரியும் நம்ம படாமலே வந்து நம்ம வந்து இது நல்லாயிருக்காதுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அதனால பட் அதை அனுபவப்பட்டோன்னால் நல்லாயிருக்கும் அதனால நடனப் போட்டியில் தான் பங்கெடுத்துருக்கேன் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு அனுபவம் அது நம்ப கா நம்ம எங்கே கல்லூரிகளில் நடந்திருக்கு நிறையா போட்டி நடந்திருக்கு அதுலெலாம் பங்கெடுத்துருக்கோம் அதுலெலாம் ஜெயிச்சுருக்கோம் க ஸ்கூலில் வந்து அதுலெலாம் நடந்திருக்குள் அங்கெலாம் வந்து நாங்க பங்கெடுத்துருக்கோம் அது மாதிரி நிறையா இருக்குதுங்க நிறைய பங்கெடுத்துருக்கோம் அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது அதில் ஒரு சிலவைகள் இது